இப்போ வந்து மொழி தெரியாதவங்கிட்ட பேசுறோம்னா எல்லாம் செய்கையில் தான் பேசி ஆகணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டீங்கன்னா நிறைய வடமாநிலத்துகாரரெலாம் வந்துட்டாங்க நிறைய வந்துருக்குறாங்க அவங்கோ அக்கம் பக்கல்லாம் நிறையாக்குறாங்க பக்கத்திலலாம் கம்பெனிகளெலாம் இருக்குது கம்பெனிகளெல்லாம் நிறைய வந்து வேலைக்கு சேர்ந்துக்குறாங்க இப்போ அவங்கல்லாம் நம்மகிட்ட வந்து பேசினா நம்மளுக்கு புரியமாட்டேங்கிது நாம் சொன்னால் அவங்களுக்கு புரியமாட்டேங்குது ஏதோ ஒன்று கே கேட்டாக்கூட செய்கை மூலயமாத்தான் கேட்டுக்கிறோம் இருந்தாலும் இப்போது நாங்களும் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் அவங்களும் ஒவ்வொன்று புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பக்கத்து வீட்ல வந்து தண்ணி தண்ணி வேணுன்னு கேட்டாலும் எங்களுக்கு தெ புரிஞ்சுக்கிது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் சொன்னாலும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இப்படி எல்லாமே செய்கை மூலயமாத்தான் நடந்துகிட்டுருக்குது இப்போ இருக்க இருக்க இருக்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுட்டுருக்குறாங்கங்க எல்லாம் ஓரளவுக்கு பேசுகிறாங்க ரொம்ப நாளாக இங்கே வந்து பொழங்கிட்டு இருக்கிறனால பொழகத்துல இருக்கிறதனால இங்கேயே தங்கி இருக்கிறனால அவங்க எல்லாம் கொஞ்சம் தமிழ் பேசிப் பழகிட்டாங்க இப்போ இருக்கற இருக்கற அவங்க யார் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது